ஆ ஓகே மேம் ஓ அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்போம் அதாவது எங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு தேர்ட்டி மைனஸ் அதாவது முப்பது வயதுக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு ஒரு சின்ன ஹீரோயின் ரோல் வந்து தேவைப்படுது அதுக்காக தான் ஆடிஷனுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் ஓகே மேம் இப்போது எங்களை வந்துட்டு நாங்கள் இன்னோரு ஆடிஷனுக்காக ஆடிஷனோடய அட்வடைஸ் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் ஆடிஷன் ஆன டேட் வந்துட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை நாங்கள் கேட்டு வந்து சொல்கிறோம் நீங்கள் அந்த டேட்டுக்கு வந்துவிட்டு நீங்கள் ஆஃபிஸ்க்கு வந்து மீட் பண்ணுங்கள் டேரக்டர் சார்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் நீங்கள் வந்து அதுக்கு ரெடியாகிடுங்க ஓ ஒன்றும் இல்லை மேம் அது ஸ்கிரிப்ட்டோடய லைன் ஒன்று ஒன் லைன் என்னென்னா காலேஜ் டைமில் நடக்குகிற ஒரு லவ் போஷன் தான் அது அந்த காலேஜ் டைமில் நடக்குகிற ஒரு ஒரே டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்குகிற ஒரு கப்புள்ஸ் நடக்கிற மாதிரிலாம் லவ் ஸ்டோரி அது அதுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு டிப்பார்ட்மெண்ட் அந்த கல்ச்சர் எப்படி இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லா இன்னும் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களோ அதை அப்படியே கொஞ்சம் லைவ் மூமெண்ட்டா வேணும் அப்படி சொல்லி தான் ரொம்ப ஃபேன்டன்ஸிய இல்லை ரீயலிஸ்டிக்கா வேணும் சொல்லி இப்படி தான் பண்ணப் போகிறோம் அதனால் நீங்கள் ப்ளாங்க்கா வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நீங்கள் பண்ணிக் காட்டுங்கள் சொல்கிறேன் நான் அப்போ வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணி காட்டிடுங்கள் ஓகே மேம் ஆ புரியல மேம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆனால் இப்போ ஆல்ரெடி வந்து ஹீரோ ஆடிஷன் அப்புறம் ஃப்ரெண்டு அவங்களுக்கு அந்த ஆடிஷன்லாம் போய்கிட்டுருக்கு ஆஷிஸ்டன் டேரக்டர்ஸ்கிட்ட வந்து சொல்லிட்டோம் நாங்கள் எல்லாமே காஸ்டியூம் டேரக்ட்டர நானு டேட் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏனால் இன்னும் உங்களுக்கான ஆடிஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் யார் எத்தனை பேர் வந்து கால்ஃபர் மட்டும் தான் பண்ணிருக்கோம் இன்னும் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணல நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாகிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் அப்போ எங்கள் ஆஃபிஸ்க்கு வர சொல்கிறோம் எங்கள் ஃப்ளிம் அண்டு ப்ரொடக்க்ஷன் கம்பெனி அதுக்கு நாங்கள் அங்கேயிருந்து ஒரு பர்சன் மேனேஜிங்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்கள் அப்போ நீங்கள் வந்துருங்கள் அட்ரெஸ் வந்துட்டு அவங்க அப்போ சொல்லுவாங்க நீங்கள் முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்போ டேட் கன்வினியன்ட்டா இருக்கோ அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஜாய்ன் பண்ணிக்கோங்க ஆஃபிஸ் ஆஃபிஸ் வந்து சென்னையில் வடபழநி சைடு ஒரு ஆஃபிஸ் இருக்கு நார்மல் ஆஃபிஸ் வந்து காஸ்ட்டியூம் டிசைன் எங்களோடய ஆஃபிஸ் வந்து அங்கே இருக்குது ப்ரொடக்க்ஷன் ஆஃபிஸ் வந்துட்டு அசோக் நகரில் இருக்குது நீங்கள் ஆனால் காஸ்ட்டியூம் ஆஃபிஸ் இங்கே வேணும்னா வந்து மீட் பண்ணலாம் நீங்கள் ஆனால் எங்களோடு அட்ரெஸ்க்கு வாங்க ப்ரொடக்க்ஷன்லேருந்து சொல்லுவாங்க பட் நீங்கள் மீட் பண்ணுறது எங்கே வடபழநி ஆஃபிஸ் தான் வரணும் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் டேட் சொல்லுங்கள் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரொடக்க்ஷன் மேனேஜ்லேந்து ஃபோன் பண்ணுவாங்கள் நீங்கள் அந்த டேட்டுக்கு அந்த டேட் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டிங்னா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மீட் பண்ணுங்கள் ஓகே மேம் சரி நீங்கள் ஃப்ரீயாயிட்டு சொல்லுங்கள் மேம் அப்போ வந்து நம்ப இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேம் அவ்வளோ தான் மேம் ஆ கால் பண்ணுங்கள் ஓகே மேம் தேங்க் யூ மேம்